பதினாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்புறம் அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு